எனக்கு கலை நிகழ்ச்சிங்கள்ன்னா ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் ட்ராமா தெருக்கூத்து பாட்டுக்கச்சேரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் ரொம்ப விரும்பி பார்க்கறது பட்டுக்கச்சேரி பார்ப்பேன் அதில் அவங்க பாடுறது வந்து சொந்த குரலில் பாடுறாங்களா இல்லை பக்கத்தில் ரேடியோ வச்சுன்னு பாடுறாங்களா எப்படின்னு எனக்கு தெரியமாட்டேங்குது ஆனால் அதேமாதிரி பாடணும் போகணும் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதுக்கு வந்து மோளம் வேணுமா ட்ரம்ஸ் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு ஏதாவது ஒரு இது சரி அப்படி இருந்தால் நமக்கு அந்தமாதிரி வரும் இப்படி இருந்தால் நமக்கு இந்தமாதிரி வரும் போகும் வரும் அது நான் எப்படி வந்து அந்த வாய்ஸில் நான் எப்படி பாடுறது போகிறது வர்றது அப்படின்னு எனக்கு தெரியலை தனியாக உட்காந்து பாடி பார்க்கறேன் வீட்டில் மோலத்தோட வச்சு வச்சு பார்க்கறேன் ஆடி பார்க்கறேன் பாடி பார்க்கறேன் எப்படியுமே வரமாட்டேங்குது அதை அவங்க எதனை எப்படி வாசிக்கிறாங்கன்னு என்னென்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அது வந்து கலைநிகழ்ச்சிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பட்டு கச்சேரி தான் அது எனக்கு விரும்பி பார்த்தும் நான் அதை கற்றுக்கணும்னு ஒரு ஆசை ஆனால் கற்றுக்க முடியல அது என்னென்னு தெரியலை அதேமாதிரி தெருக்கூத்துலேயும் பாடுவேன் பார்த்தாலும் போய் பார்த்துக்குன்னு போவேன் வருவேன் எல்லா செய்வேன் சரி அவங்க எப்படி சொந்த குரலை பாடுறாங்களா இல்லை அவங்களும் இந்தமாதிரி வச்சுக்கின்னு பாடுறாங்களா எப்படின்னு தெரியல ஆனால் வந்து பாடும் போது இந்தமாதிரி செய்வாங்க போவாங்க வருவாங்கள் இந்தமாதிரி சரக்கடிப்பாங்க போவாங்க வருவாங்க அதனால் அவங்களுக்கு அந்த குரலில் வரும் அப்படின்னு வேணால் கேட்டுருக்காங்க கேட்டுருக்காங்கள் அந்தமாதிரி வாய்ஸ்லேயும் போட்டுருக்காங்க பார்த்துருக்கேன் ஆனால் சரக்கடிச்சிட்டு தான் அவங்களுக்கு அந்த வாய்ஸ் வருது மற்றபடி தெருக்கூத்துன்னாலும் அழகாக உட்காந்து கூட்டத்தோடய கூட்டமாக உட்காந்திக்கின்னு கை தட்டிக்கின்னு ரசித்து பார்க்கறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ஸோடய வந்து அரட்டை அடிச்சுக்கின்னு பார்க்கறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்